அதாவது வந்து இப்போ அங்கே வந்து ப தைப் பொங்கல் பண்டிகை தைப் பொங்கல் பண்டிகைக் காலம் வந்துருச்சு இப்போ வந்து எங்கள் வெப்படையில் ஒரு கபடி போட்டி பெரிய லெவலில் கபடி போட்டி நடத்துவாங்க அது வந்து இங்கேருந்து எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாம் மக்கள் டூவீலரில் போவோம் நடந்து போவோம் இதெல்லாம் போவாங்க கிட்டத்தட்ட இங்கே ரொம்ப தூரத்திலிருந்து எல்லாம் வருவாங்க ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தெலாம் வருவாங்க திருச்செங்கோட்டுக்காரரு யாராவது ஒரு டீமு இந்த மாதிரி பல டீமு எடப்பாடியிலிருந்து வருவாங்க அதனால ஜலகண்டபுரம் இந்த மாதிரி இடத்துலைலாம் இருந்து வந்து ஒவ்வொரு டீமாக ஆரம்பித்து விளையாட ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது எங்கள் ஊ எங்கள் ஊ ஊர் வந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வெப்பட இருக்குது அங்கேதான் விளையாட்டு போட்டி மெயினாக அந்த மாதிரி தைப் பொங்கல் இதலாம் வழு வழுக்கு மரம் போட்டி இந்த மாதிரிலாம் ஒரு காந்திநகர்னு ஒரு வீ ஊர் இருக்குது அதில் வைப்பாங்க அந்தச் சின்ன டைமுலேலாம் வந்து எல்லாம் மக்கள் வந்து அதுவும் நா நாங்களே போய் பார்க்குறத்துக்கு அது சாயங்காலம் டைமில் போய் விளையாட்டு போட்டி பார்க்க போகலாம் கொழந்த போட்டி பாட்டுப் போட்டி இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஆரம்பிப்பாங்க நான் இப்போ நாளைக்கு சனிக்கிழமையிலேருந்து எல்லாம் விளையாட்டு போட்டி ஆரம்பி ஆரம்பித்து கொழந்தைகளுக்கு மெயினா கொழந்தைகளுக்கு இந்த பாட்டுப் போட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறையா அந்த திருக்குறள் போட்டி இதெல்லாம்வைப்பாங்க வைப்பாங்க குழந்தைகளுக்கு அதெல்லாம் வச்சாங்க வச்சாங்க அது ஆர்வமாக நாங்கள் பார்க்க போவோம் கா அங்கேயே கபடி போட்டி இந்த கல் நாலு கல் வச்சி விளையாட்ற போட்டி சுற்றி வந்து அந்த ஒரு கல் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு போட்டி இதெல்லாம் நிறையா பேர் அந்த மாதிரி எங்கள் வெப்படையில் நடத்துவாங்க அதை சாயங்காலம் நம்மளும் ப்ரீயாக இருக்கிற டைமில் சரி எங்கள் பொம்பளைகளும் நாங்களும் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல அதனால் நாங்களும் நானும் எங்கள் பொம்பளைகளும் ரெண்டு பேரும் போய் அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருந்துட்டு வருவோம்